நான் சமைக்கும் மொழுது பொதுவாக வெறகு அடுப்பில் தான் நான் சமைப்பேங்க வந்து குண்டானை கழுவிட்டு அடுப்பில் ஒரு குச்சை வச்சு நெருப்பு மூட்டி எடுத்துட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும் கடுகு போடணும் கடுகு போட்டவுடனே வெங்காயம் கருவப்பில்ல போடணும் கருப்பில்ல போட்டு வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்ட பிறகு காய்கறிலாம் போடணும் நல்லா வதக்கிட்டு சாம்பார் வைக்கணும் அது மொளகா தூள் உப்பு பெருங்காயம் எல்லாம் போடணுங்க இதை எல்லாம் போட்டு நல்லா சமைக்கணும் அதை அடுப்பில் தான் வைப்போம் குண்டான் வேணும் அரிசி கழுவி அரிசி கழுவுறத்துக்கு குண்டான் வச்சிக்கணுங்க இதெல்லாம் முக்கியமாக தேவைப்படும் சாப்பாட்டு குண்டான் அதெல்லாம் அரிசி வெறகுலாம் வெட்டியாந்து வச்சுக்கிட்டு சாப்பாட்டு குண்டான் எடுத்தாந்து வச்சிக்கணும் காய்கறி காய்கறி வாங்கிட்டு வந்து கொத்தமல்லி இதெல்லாம் எல்லாம் பொருளும் வாங்கிட்டு வந்து வெட்டணும் எல்லாம் வெட்டி சாம்பார் வைக்கணும் சாம்பார் வச்சுட்டு சமைக்கணும் சாப்பாடு வந்து அரிசி கல் இருந்தாக்கா கொஞ்சம் ஒரு அரமணி நேரம் ஊறவச்சு அரிசி கல்லரித்து சாப்பாடு போட்டு சமைக்கணும்ங்க சமைச்சி அதுக்கு கரண்டி வேணும் தட்டு மூடுறத்துக்கு தட்டு வேணும் அரிக்கிறத்துக்கு ஒரு குண்டான் வேணும் அரிசி களையறத்துக்கு ஒரு குண்டான் வேணும் இதெல்லாம் வேணும்ங்க முக்கியமாக இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் அடுப்பு பற்ற வச்சு எல்லா வேலையும் செய்வோம்